ஆமாம் சொல்லுங்கள் மேம்

பண்ணலா மேம் என்ன வேணும் ஆ இருக்கு மேம் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய புது ஆஃபர்ஸ்லாம் இன்னைக்கு இருக்கு அதெலாம் ட்ரை பண்ணுறீங்களா மேம் கண்டிப்பாக மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ட்டி ஃபைவ் பன்னீர் சிக்ட்டி ஃபைவ் கிரில் சிக்கன் நண்டு ஃப்ரை பன்னீர் ஃப்ரைட்ரைஸ் பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் இருக்கு மேம் சாரி மேம் இன்னிக்கு சண்டேங்கறதுனால ஃபுல்லாக நான் வெஜ் தான் ஆஃபர் பண்ணி இருக்கோம் சரி ஓகே மேம் பரவாயில்ல மோடாஃப் பேமண்ட் என்ன மேம் ஓகே மேம் சூப்பர் மேம் ஃபுட்டு வந்துவிட்டு டெலிவெரிக்கு ரெடி ஆயிச்சு இன்னும் பிஃப்ட்டின் மினிட்ஸில் வந்துரும் மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க் யூ ஃபார் காலிங் மேம்